ஹலோ ஆ ஹலோ சென் ஜோசஃப் ஸ்கூல்லு ப்ரின்ஸ்பாலு கடலூருங்களா நான் விருதாச்சலத்திலேருந்து பேசுகிறேன் மேம் என்னுடைய பையனை வந்து ப்ளஸ் ஒன் அட்மிஷன் பண்ணணும் அதுக்கொசரம் உங்களை நான் கால் பண்ணேன் மேம் அதான் உங்கள் ஸ்கூல் தான் டிஸ்ட்ரிக்ட்டில் ஃபஸ்ட்டுன்னு சொன்னாங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க மேம் அதான் மேம் என் ஆ ஓகே மேம் அப்புறம் நான் விருதாச்சலத்திலேருந்து என் பையனை சேர்க்கலாம்ன்னு பார்க்குறேன் மேம் உங்கள் ஸ்கூல் நல்ல ஸ்கூலாக இருக்குது சரி சேர்க்கலான்ட்டு பார்க்குறேன் அவன் வந்து டென்த்தில் வந்து நானூற்றி எண்பது மார்க் எடுத்திருக்கான் மேம் நானூற்றி எண்பது ஆ நானூற்றி எண்பது மார்க் எடுத்திருக்கான் சரி அவன் அவன் வந்து ஏ க்ரூப் தான் கேக்கிறான் மேக்ஸ் பயாலஜி ஏ க்ரூப் பையன் பேர் அஷோக் அஷோக் மேம் அஷோக்கு ஓகே மேம் அதான் மேம் உங்கக்கிட்டே தான் ப்ளஸ் ஒன் சேர்க்கலாம்ன்னு பார்க்குறேன் அதுக்கு ஏதாவது எண்ட்ரன்ஸ் ஏதாவது உண்டுங்களா என்னென்னு கேட்கலாம்ன்னு பண்ணேன் மேம் ஆ ஆ

ம் ம் சரிங்க மேம் சரி ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் அஷோக் தான் அஷோக் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன மேம் அவன் டென்த்து வரைக்கும் படித்த சிலபஸ்ஸு ஜென்ரலாக தான் வரும் டென்த்து வரைக்கும் படித்தது டென்த்து சரி சரி மேம் சரிங்க மேம் இன்னைக்கு ஃப்ரைடே மண்டே மார்னிங் வரலாங்களா எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு எழுதுற மாதிரி மண்டே மார்னிங் மண்டே மார்னிங் நான் வர்றேன் மேம் ரிசெல்ட் அன்றைக்கே சொல்கிறீங்களா மேம் டென் தேர்ட்டிக்கு நான் வந்துடுறேன் மேம் ரிசல்ட் அன்றைக்கே சொல்கிறீங்களா மேம் ரிசெல்ட்டு சரி ஓகே அவன் விருத்தாசலம்ன்னால என்ன மேம் புரியலை மேம் சொல்ல வர்றது ஓகே ஓகே ஆமாம் ஆமாம் மேம் இல்லைல்ல அவன் வந்து டே டேஸுக்கு பஸ்ஸில் வரமுடியாது மேடம் அவன் வந்து வந்து போகமுடியாது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்களா ஹாஸ்டல் ரூம்லாம் ஆனால் இருக்குதுங்களா பக்கத்துலேயே ஓகே ஓகே ம் ம்

ரொம்ப பழமையான ஸ்கூல்லு அப்படின்ட்டு சரிங்க மேம் அப்புறம் வந்து இந்த ஹாஸ்டல் வந்து ஃபுட்டு வெஜ்ஜி நான் வெஜ்ஜி ரெண்டுமே இருக்குதுங்களா கொஞ்சம் நாங்க அசைவம் சைவம்

ஓகே ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து இப்போ மொத்தமாக கட்டணுமா இல்லை மாதம் மாதம் கட்டுற மாதிரி இருக்குமா மேம் ஓ மொத்தம் அந்த ஆப்ஷனும் மொத்தமாக கட்டுறதும் இருக்குது மாதம் மாதம் பே பண்ணுறதும் சரிங்க மேம் ரெண்டு இதாக ரெண்டு இதாக்கூட பே பே பண்ணிக்கலாம் சரி மேம் சரிங்க இப்போ நான் மண்டே வர்றேன் ஏன்னா அவன் நல்லா எழுதுவான் மேம் ஃபஸ்ட்டு அவனுக்கு ஏ க்ரூப் கிடைக்கப் பாருங்கள் அவனும் எண்ட்ரன்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறேன் ரெண்டு நாள் பண்ணி படிச்சிடுவான் ஏ முக்கால்வாசி க்ரூப்பே கொடுக்க பாருங்கள் மேம் ஏ க்ரூப்பு ஆ சரிங்க மேம் ஏ அவன் எப்படியும் வந்துடுவான் மேடம் அவன் வந்து பயாலஜியில் நல்லா படிப்பு சிலபஸ்ஸு இதாகவும் ஜென்ரலாகவும் அவனுக்கு நல்லா நல்லா இது நாலேட்ஜ் இருக்குது அவன் படித்து வந்துடுவான் மேடம் எப்படியும் அவன் நீங்கள் எதிர்ப்பார்க்குற அளவுக்கு எய்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே அவன் வந்துடுவான் மேம் சரிங்க மேடம் நான் வந்து நேரில் வந்து பார்க்குறேன் மேம் ஆ ஓகே ஆ ஓகேங்க மேம் ம் ம் ம் ஆ மார்க்ஷீட்டு வாங்கிவிட்டான் வாங்கிட்டான் ஸ்கூலேருந்து வாங்கிவிட்டான் மேம் நேற்று தான் போய் வாங்கிட்டு வந்தான் நான் அதையும் எடுத்து வர்றேன் மேம் ஓ அது மார்க்ஷீட் எடுத்துன்னு வரணும்ங்களா மேம் நாளைக்கு ஆ சரிங்க மேம் சரிங்க மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேடம் தேங்க் யூ மேடம்